ஆ ஆமாம்மா சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கள் ஆ முடிச்சுக்கலாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆ சொல்லுங்கம்மா சரிம்மா ஆ சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சுக்கலாம்மா ஆ சரிம்மா முடிச்சுக்கலாம்மா நீங்கள் எந்தமாரி எடம் பாக்கணும்னு நினைக்கிறீங்க ஆ சரிம்மா

ஆ சரிம்மா சரிம்மா சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் கேக்கிற மாதிரி எடம் இருக்கு நம்ம ஃப்ரெண்டு இப்போ தான் ஒருத்தர் ரியல் ஸ்டேட் போட்டு எடம் வித்துகிட்ருக்காப்ல உங்கள் உங்களுக்கு முடித்து கொடுத்தர்றேம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதும்மா அது வந்து நீங்கள் பீச் ஓரமாக இல்லை வந்து உள்ளடங்க போனீங்க மட்டிங்கனா உங்களுக்கு வந்து கடல் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா தண்ணி வந்து அருமையாக இருக்கும்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணியை பற்றி நீங்கள் கவலை பட வேணாம் சூப்பராக இருக்கும் தண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து கவலை பட வேணாம் நீங்கள் வந்து வீடு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிற வரையும் உங்கள் கூடவே வந்து எப்படி பண்ணணுமோ எல்லாம் பக்கவாக பண்ணி கொடுத்துடுவோம் நாங்கள் நீங்கள் என்ன ரேட்டில் வந்து வீடு பாக்கணும்னு நினைக்கிறீங்க வீடு வீடு கட்ட எடம் பார்க்குறீங்க ஆ பிரச்சனை இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது லட்சம் பாக்கறீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு அரை ஏக்கராவது தேவைப்படும் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கம்மி ரேட்டில் பண்ணித் தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படவேணாம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிட்டீங்க நீங்கள் நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம்மா அதான் நீங்கள் எதையும் கவலைப்படவேணாம் உங்களுக்கு எல்லாம் பக்கவாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரரை அழைச்சிட்டு வாங்க நம்ம வந்து இடத்த வாங்கிவிட்டு நம்ம அதுக்கப்பறம் என்னவோ அதை பாத்துக்கலாம்மா ஆ சரிம்மா